சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார்

ஆண்ராய்டு மொபைல் வேணுங்களா உங்களுக்கு பட்டன் டைப் கேட்குறிங்களா சார் எந்த ரேஞ்ச்சில் சார் எதிர்பார்க்குறிங்க ஓகே சார் நீங்கள் கேட்குற ரேஞ்ச்சில் வந்து ரெண்டு டைப் இருக்குது சார் ஒன்று வந்து விவோ ஒன்றிருக்கு இன்னொன்று ஓப்போ இருக் இருக்குது பதினஞ்சாயிரம் ருபா வரும் பத்தாயிரம் ருபாயில் இருக்காது வேணால் டிஸ்கௌண்ட் போய்கிட்ருக்கறதுனால ஒரு மூவாயிரம் ருபா கம்மி பண்ணிட்டு பன்னெண்டாயிரம் ருபால போட்டு கொடுத்துட்லாம் சார்

நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள் சார் நெக்ஸ்ட்டு மன்த் வந்து ஆடி ஆஃபரில் போய்கிட்ருக்கும் அந்த டைமில் கூட விலை இன்னும் நீங்கள் கேட்குற ரேஞ்சுக்கு வரும் பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ